ஸோ பைக் ரைடிங் அப்போ எனக்கு பைக் ரைடிங்கில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ பைக் ஓட்ட கற்றுக்கிட்டதுல இருந்து மேக்சிமம் நான் வந்து அவுட் ஆஃப் டேஷனில் வெளியூரில் தங்கி தான் படிச்சுட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு எனக்கு பைக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறப்ப குரூப் ரைடிங்கை விட நான் ப்ரிஃபேர் பண்ணுறது இண்டிவிஜுவல் ரைடிங்கை ஏன்னால் இண்டிவிஜுவல் ரைடிங் வந்து நம்ம ப்ரிஃபேர் பண்ணுற டைமில் போயிக்கலாம் ஒரு சொசைட்டி ஒரு குரூப்பை நம்ம சார்ந்து இருக்கும் போது அந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸூமே நம்ம கன்சிடர் பண்ணணும் இண்டிவிஜுவல்ஸ் கன்சிடர் பண்ணணும்ங்குறப்ப அவங்களோட நேரம் ஏன்னால் எல்லாேருக்குமே நேரம் சேர்ந்து வர்றப்போ தான் ஒரு ரைடிங் போக முடியும் நம்ம இண்டிவிஜுவல் ரைடிங்கிறப்போ இதை எதுவுமே நமக்கு தேவைப்படாது நமக்கு நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து நம்மளோட நேரத்தை பொறுத்து நம்ம போகிற இடத்த நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ குரூப் ரைடிங்கிறப்போ ஒரு சில பேர் ரொம்ப வேகமாக போகணுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப ஸ்லோவாக போகலாம் அப்படினு நினைப்பாங்கே ஒரு சில பேர் வேறு வேறு இடத்துக்கு போகலான்னு நினைப்பாங்க அது வந்து ஒரு கான்ஃபிலிக்ட்டை கிரியேட் பண்ணும் ஸோ இண்டிவிஜுவல் ரைடிங் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நம்ம எந்த இடத்துக்கு போகணுன் நம்ம விருப்பப்படுகிறோமோ அந்த நம்மளோட கிளைமேட் செட் ஆகிறத பொறுத்து நம்ம போயிக்கலாம் குரூப் ரைடிங்கில் ஒவ்வொருத்தருக்கு நம்ம போகிற இடத்தோட கிளைமேட் செட் ஆகும் ஒரு ஒவ்வொருத்தருக்கு அது செட் ஆகாது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு குரூப் ரைடிங்கை நம்ம பிளான் பண்ண முடியும் பட் இண்டிவிஜுவல் ரைடிங்கில் வந்து நம்ம நம்மளோட விருப்பம் தான் நம்ம சப்போஸ் வேணுன்னா நம்ம இன்னொருத்தரை கூட ஜாயின் பண்ணிகிட்டு இண்டிவிஜுவல் ரைடிங் போயிக்கலாம் ஸோ நான் ப்ரிஃபேர் பண்ணுறது இண்டிவிஜுவல் ரைடிங் அதில் வந்து நம்ம நம்மளோட விருப்பத்தை பொறுத்து சப்போஸ் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு தோன்ற டைமில் வேகமாக போகலாம் ஸ்லோவாக போகணுன்னு போகிற டைமில் ஸ்லோவாக போகலாம் இது எல்லாத்தையுமே இதுக்கு இதை விட ஒரு எக்ஸெப்ட்டான ரீசன் என்னென்னா நம்மளோட டைம் சப்போஸ் நமக்கு ஒரு சில டைமில் ஒர்க் வரலாம் ஒரு சில டைமில் ஒர்க் வராமல் போகலாம் அந்த டைமில் நமக்கு எப்போ ரைட் பண்ணுன்னு தோணுதோ அந்த டைமில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறமோ அந்த இடத்துக்கு கிளைமேட் அனலைஸ் பண்ணி நம்ம அங்கே போயிக்கலாம் இண்டிவிஜுவல் ரைடிங்கில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா சப்போஸ் நமக்கு சடனாக ஏதா ஒரு ஒர்க் வந்துச்சுனால் நம்ம திரும்பி வந்துடலாம் குரூப் ரைடிங்கில் வந்து நம்ம அவங்க கிட்டே எக்ஸ்கியூஸஸ் கேட்டு ஒரு குரூப் ரைடிங் நம்ம நமக்குனு ஒரு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருங்க அப்படினு சொல்லிட்டு சப்போஸ் நம்ம அந்த இடத்துல இருக்குலேங்கிறப்போ ஒரு குரூப்போட பிளானே மொத்தமாக கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் இண்டிவிஜுவல் ரைடிங்கில் நமக்கு ஏற்படுகிற பெனிஃபிட்ஸ்ஸோ லாஸோ அது நம்மளோட போயிடும் இண்டிவிஜுவல் ரைடிங்கில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு தேவைப்படுற டைமில் நம்ம ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம் குரூப் ரைடிங்கில் அப்படி பண்ண முடியாது ஏன்னால் எல்லாேருமே முன்னாடி போயிடுவாங்க அதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் தனியாக நின்று வர்ற மாதிரி இருக்கலாம் நமக்கு ரெஸ்டு தேவைப்படுற இது நம்மளோட சப்போஸ் உடம்பு சரி இல்லாமல் போகிற டைமில் நம்ம ஒரு டூ டேஸ் இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ குரூப் ரைடிங்கை விட நான் ப்ரிஃபேர் பண்ணுறது பெட்டர் வந்து இண்டிவிஜுவல் ரைடிங் குரூப் ரைடிங் நான் அந்த அளவுக்கு போனது இல்லை குரூப் ரைடிங் இல்லை அதர் பைக்கர்ஸை சந்திக்கிறதுக்கான ஒரு மெயின் பாசிபிலிட்டிஸ் நம்ம டிராவல் பண்ணுற வே அந்த ட்ராவல் பண்ணுற ரோட்டில் நிறையா நம்ம நிறையா பைக்கர்ஸை பார்க்கலாம் ஏன்னால் நிறையா பேர் ஒரு குறிப்பிட்ட கிளைமேட் இப்போ சம்மர் சீசனில் வந்து நிறையா பேர் போவாங்கா இங்கே கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ரோட்டில் போவாங்க அப்படி போகும் போது ஒருத்தரோட நம்ம ஒருத்தர் இண்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட நம்ம பேசுகிறப்ப நிறையா கான்டேக்ட்ஸ் கிடைக்கும் அது மூலயமா நம்ம பைக்கர்ஸ்ஸை இண்டிடியூஸ் பண்ணிக்கலாம்